எனக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு கேரன் போர்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தாயம் விளையாடுவேன் டிவியில் வந்து இந்த காமெடி ப்ரோக்ராமெலாம் நான் நிறையா பார்ப்பேன் அதுக்கப்புறம் மெல்லடி சாங் கேட்குறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஈவினிங் டைமில் ஃபேம்லியோடு குழந்தைங்களோட பார்க்குக்கு போவோங்க பார்க்கு பீச்சு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவியில் வந்து நல்ல ஒரு குடும்பப் படமாக போட்டால் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பார்க்குவோங்க அது பழைய படமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இப்படி தான் என்னோடய பொழுதுபோக்கு